என்னுடைய படிப்புன்னு கேட்டிங்கன்னா நான் பெருசாக நிறையாலாம் படிக்கிலைங்க நான் வந்து ட்வெல்த்து முடித்தேன் ட்வெல்த் முடிச்சுட்டு பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி போய் ஜாயின் பண்ணேன் ஆனால் எங்கள் அப்பா மாப்பிள வரன் வராங்கன்னு சொல்லி அப்போவே எனக்கு காலேஜ் போய் எண்ட்ரன் உள்ளது வந்து போனேன் ஒரு ஆறு ஆறு மாசம் ஒரு வருஷம் வரையும் போனேன் அதுக்கப்புறம் மாப்பிள வீட்டில் வராங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்னுடைய மாமியார் வீட்டில் என்னுடைய படிப்புக்கு முழு ஒத்துழைப்பு தரலை ஏன்னால் அவங்களுக்கு வந்து நான் படிக்கிறதில் விருப்பம் இல்லை அதனால் நான் ட்வெல்த் வரையும் மட்டுந்தாங்க படிச்சுருக்கேன் என்னுடைய வேலைன்னு கே வேலையின் சொல்லி கேட்டிங்கன்னா நான் பன்னெண்டாவது படிச்சதுனால் எந்த இடத்துலைங்க என்னைய கூப்பிட்டு வேலையை தருவாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சது துணி தைக்க கற்றுக்கிட்டேன் அதனால ஐடிஐயில் துணி தைக்கிறதுக்காகவே ஒரு ஸுவிங் மிஷின் ஆப்பரேட்டருன்ற இதில் ஒரு கோர்ஸ் இருக்குது மூணு மாச கோர்ஸ் அதை முடிச்சுட்டு நான் எக்ஸாம் எழுதி சட்டிவிக்கேட் வாங்கி வச்சுருக்கேன் அதில் அதில் வந்து தைக்க கற்றுக்கிட்டேன் அதன் மூலிமா எல்லோருக்கும் துணி தைச்சி தரேன் வீட்டிலேந்தே எல்லோருக்கும் துணி தைச்சி ஒரு ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூறுபா சாதா ப்ளவுஸ்க்கு நூறுரூபா அந்த மாதிரி சின்ன தொழில் குறுந்தொழில் இந்த மாதிரி என்னுடைய டைலரிங் வேலையை வச்சு நான் ஏதோ அன்றாடய என்னால் முடிஞ்சது சம்பாரிச்சுக்கிறேன் யாருக்கும் எந்த இதுவும் கொடுக்கல நான் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வேறு எந்த வேலையும் செய்யல எனக்கு தெரிஞ்ச கைத்தொழிலை செய்கிறேன் அவ்வளோதான் படிப்பும் பார்த்திங்கன்னா நான் ட்வெல்த் வரையும் தான் படிச்சுருக்கேன் மேல் பெரிய படிப்பு பற்றி எனக்கு எதுவும் தெரியாது